எங்கள் ஊரு பக்கத்தில் வந்து நிறைய கம்பெனிங்கலாம் இருக்குது அதனால இங்கே வேறய வீடுகளும் இருக்குது வேறய வீடு கட்டி விட்ருக்காங்க எல்லா வாடகைக்கு இருக்கிறாங்க வாடகைக்கு இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை தண்ணி கொஞ்சம் பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனைனா எங்களுக்கு இங்கே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும் அப்போ அவங்களும் அவங்க காலையில் வேலைக்கு போனாங்கன்னா சாயிங்காலம் தான் வருவாங்க அதனால தொந்தரவு கிடையாது இந்த தண்ணி கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வேற ஒன்னும் மற்றபடி அவங்களும் நல்லவங்க தான் நல்லா வந்து எல்லாரும் சொந்தக்காரவுங்க மாதிரியே பழகுறாங்க நல்லா இருக்காங்க அதிகமாக அவங்கக்கிட்ட பேசுறதுக்கே எங்களுக்கு டையம் இருக்காது அவங் காலையில் வேலைக்கு போனாங்கன்னா நைட்டுக்கு தான் வருவாங்க அப்புறம் காலையில் எழுந்திருச்சி வேலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் இந்த ஊரில் இருந்துகிட்டுருக்குங்க